ஹலோ சார் வணக்கம் சார் இந்தியன் கேஸ் ஏஜென்சியா சார் சார் எனக்கு ஒரு உதவி அவசரமாக தேவைப்படுது சார் நான் என்னோடய எரிவாயு சிலிண்டர் முன்பதிவை போன வாரம் பண்ணிருந்தேன் ஆ அந்த சிலிண்டரு இப்போ எனக்கு வேண்டாம் சார் அதை உடனே ரத்து பண்ணிருங்கள் ஆ என்னோடய குறிப்பு எண்ணா சார் ஆ சார் சொல்கிறேன் சார் ஆ எண்பத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி மூணு ஐம்பத்தெட்டு பதினாறு சார் ஆ மறுபடியும் சொல்கிறேன் சார் ஆ எண்பத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி மூணு ஐம்பத்தெட்டு பதினாறு சார் ஆ தயவு செஞ்சு உடனே ரத்து பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் சார் ரத்து ப பண்ணிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் சார் ஆ ரத்து பண்ணிட்டிங்களா சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார்